ஹலோ சார் ஆ கால்டேக்ஸிங்களா ஆ சார் நாங்கள் ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்லி நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி இருந்தேன் ஆஃப்னவர் முன்னாடியே இன்னும் கால்டேக்ஸி வரல எப்போங்க சார் வருவீங்க நீங்கள் எனக்கு டைம் ஆவதுல நாங்க கிளம்பணும் நான் முன்னாடியே ஃபோன் பண்ணி இருந்தேன் எவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் வரல எப்போ வருவீங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் முன்னாடியே போனால் தானே நான் ட்ரெயின பிடிக்க முடியும் இல்லைன்னா நான் ட்ரெயின் மிஸ் பண்ணிருவோம் அந்த டைமுக்குள்ளே நாங்கள் போகணும்ல இவ்வளோ நேரம் பண்ணுறீங்க வரவும் லேட் ஆகுது அரை மண் நேரத்துக்கு முன்னாடியே நாங்கள் இது பண்ணி இருந்தோம் ஆனால் நீங்கள் ஒன்றும் வரவே இல்லை எவ்வ எ எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் சரியாக ஒரு டைம் சொல்லுங்கள் சீக்கிரம் டைமை நான் சீக்கிரமாக போகணும் ட்ரெயின்னு அந்த நேர நேரத்தில் அந்த ரெண்டு மணிக்குள்ளே போனால் தான் நான் அந்த ட்ரெயினை பிடிக்க முடியும் இல்லன்னா ட்ரெயின் மிஸ் பண்ணிவிடுவேன் நீங்கள் முன்னாடியே சொல்லுங்கள் எப்போ வருவீங்கன்னு சரியாக சொல்லுங்கள் சார் நீங்கள் டைம் சரியாக சொல்லுங்கள் ஏன்னா அரை மண் நேரத்துக்கு முன்னாடியே நான் சொல்லி இருந்தேன் ஆனால் நீங்கள் வரல நீங்கள் சொன்னீங்களே தான் நான் அந்த இதுக்கு டைம் படி நான் இது பண்ணும் நான் ரெடியாகி நின்னுட்டுருக்கேன் நீங்கள் வரவே இல்லை சரிங்க சார் நீங்கள் எப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவீங்களா சரிங்க சார் நீங்கள் வாங்க இப்போ பத்து நிமிஷத்துக்கு உள்ளே நீங்கள் வாங்க நான் உடனே கிளம்பணும் ஓகேங்களா சரிங்க சார்